வணக்கம்மா நாங்கள் இங்கே இருக்க பக்கத்தில் ஒரு கிராமம்மா ஆமாங்கம்மா பூந்தோட்டத்தில் பூ நிறைய வைச்சிருக்கோம் மல்லிகை பூ வைச்சிருக்கோம் இல்லைம்மா இல்லைம்மா எல்லாம் ஒரே மாதிரி தான்ம்மா நல்ல வெளச்சலில் பூ பூத்த பூ எவ்வளோம்மா வேணும் உங்களுக்கு நாங்கள் ஆள் போட்டும் பறிப்போம்மா நாங்களும் பறிப்போம் எவ்வளோம்மா வேணும் உங்களுக்கு பூ சரிங்கம்மா கொண்டு வந்து கொடுத்துறங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ உங்களுக்கு எத்தனை கிலோங்கம்மா வேணும் சரிங்கம்மா சரிங்கம்மா கிலோ கிலோ வந்து சரிங்கம்மா கிலோ வந்து ஒரு கிலோ பூ வந்து சரிங்கம்மா கிலோ வந்து ஒரு கிலோ வந்து ஆயரருவா வருதும்மா பூ மல்லி பூ அப்போ நீங்கள் மொத்தமாக எடுக்கறதுனால எதாவது கொஞ்சம் கொறைச்சி நீங்கள் தர்றேம்மா எங்களுக்கும் கட்டணுமிலம்மா சரிங்கம்மா நீங்கள் பத்து கிலோ கேக்கிறிங்க போடுறேம்மா உங்களுக்கு கொறைச்சி தர்றேம்மா அப்பறம் இன்னும் சாமந்தி பூ மல்லி பூ இது பன்னீர் ரோஸ் பட் ரோஸு இந்த பன்னீர் பூ எல்லாம் இருக்குது என்ன வேணும்னு சொல்லுங்கள் மாலைக்கு வர பூ எல்லாம் நாங்களே கொண்டாந்து கொடுத்தர்றோம் சரிங்கம்மா சரிங்கம்மா எங்கள் கிட்டேயே வாங்கிக்கங்க வேறு எங்கேயும் வாங்காதிங்க நானே கொண்டாந்து ரெகுலராக கொடுத்தர்றேன் சரிங்கம்மா ஓகே நன்றிம்மா நன்றிம்மா